எனக்கு எழுத்தாளர்கிற சொல்லணும்ன்னு தோணும்ன்னா திருவள்ளுவர் அவர் வந்து ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குறளை வந்து இயற் சொல்லிருக்கார் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயிரத்து ஒரு மனுஷன் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குறளை வந்து மனிதனுக்காக வந்து ஒரு அந்த இரு இரண்டே இரண்டு வரியில் வந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து எல்லாமே சொல்லிடுவார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த திருக்குறளுக்கு வந்து அதுக்கான விளக்கத்தையும் வந்து எல்லா குறளுக்கும் வந்து வந்து திருவள்ளுவர் வந்து விளக்கமும் கொடுத்துருப்பார் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கைக்கு தேவையான என்ன சொல்வது நல்ல அறிவுரை குணநலன்கள் எல்லாமே அதில் சொல்லிருப்பார் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறமா அவருக்கு வந்து வாசுகி என்ற மனைவி உண்டு சரிங்களா அப்புறமா திருக்குறளில் வந்து மூணு பால்களை வந்து முக்கியமாக குறிப்பிட்டிருக்கார் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இதில் வந்து மூணு வந்து அவர் வந்து சிறப்பாக வந்து சொல்லிருக்கார் அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து அவருக்கு நூற்றி முப்பத்து மூணு அடி சிலை வந்து வச்சுருக்காங்க கடல் பக்கத்தில் உள்ள நூற்றி முப்பத்து அவர் திருக்குறளோட அந்த அடியும் அவர் வச்சுருக்குற சிலைக்கும் வந்து சம்பந்தமா இருக்கணும்கிறத்துக்காக வந்து சிலை வடிச்சு கல்லிலேயே வந்து அங்கே பிரம்மாண்டமாக வந்து திருவள்ளுவரை வச்சுருக்குறத வந்து நான் பிரமிப்பாக பார்த்துட்டு வந்தேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப மனசில் வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் அவரை அதனாலேயே இன்னும் ரொம்ப பிடிச்சதோ என்னவோ எனக்கு தெரியல அவர் ஒரு அந்த தனி மனிதனாக வந்து அத்தனை குறளில் எழுதி நமக்கு இது வாழ்க்கை வரலாறு மாதிரி நமக்கு வந்து மக்களுக்கு வந்து திருக்குறள் வந்து அவ்வளவும் ஒரு மனிதனோட வாழ்க்கை ஒரு ஒரு திருக்குறளில் அடங்கிரும்கிற அளவுக்கு வந்து அவர் சிறப்பாக வந்து சொல்லிருக்கிற விஷயங்களெலாம் வந்து ரொம்ப வந்து மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு விஷயமா எனக்கு தோணுது அவர்தான் எனக்கு மிக பிடிச்ச எழுத்தாளர்